குளுர் காலத்தில் வந்து தண்ணி ஊற்றுறது இல்லை அதில் வந்து பனிகாலத்தில் வந்து அந்தந்த ஈரப்பதம் இருக்கிறனால நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கிறதுல்ல அந்த ஈரப்பதத்தில் செடியிலே வந்து நல்ல எதுவும் இல்லாமல் நல்ல பளபளன்னு நல்லா பூக்கும்